ஹலோ ப்ரியா கண்டிப்பாக சொல்கிறேன் என் பேர் வந்து ஜமுனா நான் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் தான் தாரணிலருக்கேன் எங்கள் வீடு வ எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலிலலாம் இல்லை சாதாரண நியூக்ளியர் ஃபேமிலி தான் நான் என் அம்மா அப்பா அப்புறம் தம்பி நாங்கள் நாலு பேர் தான் என் வாழ்க்கையில் மறக்கமுடியாது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டுலேருந்தே சொல்கிறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் ஆனால் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் அப்றம் சிக்ஸ்த்துலேருந்து டுவல்த் வரைக்கும் சிக்ஸ்த்தலேருந்து டென்த் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன் அங்கே வந்து டென்த் எக்ஸாம் வந்து என்னால் எழுத முடியல ஏன்னால் நான் வந்து கொரானா பாஸு டென்த் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் எந்த ஃபிரெண்டு கூட படித்தேனோ அவள் கூடவேதான் நான் வந்து லெவன்த் அண்ட் டுவெல்த்தும் படித்தேன் லெவென்த் அண்ட் டுவல்த்தில் வந்து என்ன குரூப் எடுத்தேன்னா அது ஏன் எடுத்தேன்னு எனக்கே தெரில பையாலஜி குரூப் எடுத்தேன் ஏன் எடுத்தேன்னா என் ஃபிரெண்ட் எடுத்தாள் அவள் எடுக்கிறாளேனு சொல்லிட்டு சரி நம்ம ஃபிரெண்டே நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த குரூப் எடுத்து படிக்க ஆரம்மிச்சிட்டேன் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகதாருந்துச்சி சரி அப்படின்னு சொல்லிட்டு வர ஃபேகல்ட்டிஸ்லாம் கொஞ்சம் நல்லா நடத்தினாங்க அதனால் கொஞ்சம் ஈஸியாகருந்துச்சி ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் படித்து முடித்து டுவெல்த்து எக்ஸாம் லெவன்த்தில் வந்து கொஞ்சம் மார்க்கு நல்லாதான் எடுத்தேன் அப்றம் டுவெல்த்தில் வந்து நான் வந்து ஃபோர் எய்ட்டி செவன் எடுத்தேன் ஸோ லெவென்த் அண்ட் டுவெல்த்து வந்து யார் என்னோடய பெஸ்ட் ஃபிரெண்ட் அவள்கூட படித்தேன்னோ அவள்கூடயே தான் நான் காலேஜும் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டுருந்தேன் ஆனால் என்னால் அவள்கூட காலேஜ் படிக்கமுடியலை டுவெல்த்தோடு முடிஞ்சிருச்சு ஏன்னா டுவெல்த் லைஃப்பை என்னால் மறக்கமுடியாது ஒரு லைஃப் தான் எப்போடா டுவெல்த்து முடிப்போம் எப்போ காலேஜ் போவோம் அப்படின்னுருந்த எனக்கு வந்து இப்போ டுவெல்த்து லைஃப் ரொம்ப வந்து மிஸ் பண்ணுறேன் என் ஃபிரெண்ட்ஸெல்லாம் மிஸ் பண்ணுறேன் எல்லோரும் ஒரு ஒரு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் படிக்கிறாங்க ஸோ என் ஃபிரெண்டும் அதேமாதிரி அவள் தனியாக படிக்கிறாள் நானும் இங்கே சென்னையில் படிக்கிறேன் ஸோ அப்றம் வந்து காலேஜ் வந்து டுவெல்த் படித்து முடித்துட்டோம் மார்க்கும் வந்துருச்சு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல காலேஜ் எப்படி படிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படி இருந்த ஒரு ஒரு சமயத்தில் எனக்கு வந்து கைக்கொடுத்தது தான் மாற்றம் ஃபௌண்டேஷன் மாற்றம் ஃபௌண்டேஷனோடய நோக்கம் என்னென்னால் ஒரு படிக்கிற ஒரு படிக்கிற பெண்ணோட இல்லை ஒரு பையனோடய அந்த லைஃப் வந்து எந்த ஒரு சூழ்நிலைலேயும் வறுமையின் காரணமாகவோ இல்லை வீட்டில் எதாச்சும் பிரச்சனை வசதியில்லை அப்படின்றதாலோ நிறுத்திட நிர் நின்றுடக்கூடாது அவங்களுக்கு வந்து அவங்க வந்து படித்துக்கிட்டேயிருக்கணும் அப்படின்றதுதான் அவங்களோட நோக்கம் ஸோ யாரெல்லாம் இந்தமாதிரி புவர் ஃபேமிலி நல்ல மார்க்கிருந்தும் படிக்கமுடியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு அக்கா வந்து என்கிட்ட சொல்லிட்டிருந்தாங்க சொல்லிட்டிருக்கும்போது அந்தக்கா தான் சொன்னாங்க இந்தமாதிரி நீ வந்து மாற்றம் ஃபௌண்டேஷனுக்கு அப்ளை பண்ணும்மா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு வந்து எனக்கு வந்து என்னால் நம் நான் நம்மள எப்படி அவ்வளோ பேரில் நமக்கெப்படி சீட்டு தருவாங்க அப்படின்தான் அப்படின் ஒரு இதில்தான் நான் வந்து அப்ளை பண்ணேன் அப்ளை பண்ணதும் நான் அப்ளை பண்ணல அந்த அக்காவே தான் அப்ளை பண்ணாங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு டூ வீக்ஸ்க்கப்புறம் அந்த அக்கா சொன்னாங்க இந்தமாதிரி அல்கஹாலிஸ்ட்டாக இருந்தால் இல்லை மார்க் அதிகமாக எடுத்திருந்தால் வீட்டில் வந்து வீட்டில் வந்து ரொம்ப ஒரு புவர் ஃபேமிலியாகருந்தா அவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து சீட்டு கொடுப்பாங்கம்மா ஸோ நீ அதனால் உன்கிட்ட மார்க்கிருக்குது அதனால் நீ அப்ளை பண்ணு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்தக்கா அந்தக் அந்தக்காவும் அந்தக்காவோட ஃபேமிலியும் இல்லைனா இன்றைக்கி நான் வந்து மாற்றம் ஃபௌண்டேஷனில் படித்திருக்கமாட்டேன் அப்படின்றது ஒன்று இருக்குன்றதே எனக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ அப்ளை பண்ணாங்க ஒரு டூ வீக்ஸ்க்கப்புறமா எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு ஒ ஒரு நைட் வந்து ஒரு எயிட் தேர்ட்டி இருக்கும் ஃபோன் பண்ணாங்க இந்தமாதிரி நிறையா இதுக்கு முன்னாடி வந்து நிறையா ப்ராசஸ் போயிட்டிருந்துச்சி ஃபௌண்டேஷனில் அந்த ப்ராசஸ்னால் என்னென்னன்னால் பேனல் இண்டெர்வியூ ஓரியன்டேஷன் மீட்டிங்கு அப்புறம் வந்து பேனல் இண்டெர்வியூ அந்தமாதிரியெல்லாம் நடந்துச்சு பிஸிக்கல் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் நடந்து முடிஞ்சால் தான் ஃபைனல் இண்டெர்வியூக்குக் கூப்பிடுவாங்களாம் எனக்கு வந்து அன்றைக்கு ஒரு எயிட் தேர்ட்டி இருக்கும் அப்போ ஃபோன் பண்ணி இந்தமாதிரி மாற்றம் ஃபௌண்டேஷன்லேருந்து பேசுகிறோம்மா யூ ஹேவ் பீன் செலக்டெட் இன் மாற்றம் அப்படின்னு சொன்னாங்க என்னால் சத்தியமாக நம்பவே முடியலை எப்பிட்றா ஏழு ஏழாயிரம் பேரில் நம்ம எப்படி செலக்ட் ஆகினோம் அப்படின்னு தெரியாமல் தான் அப்போ இருந்துட்டுருந்தேன் இந்தமாதிரி சின்னதாக ஒரு இண்டெர்வியூ இருக்கும் நீங்கள் வந்து சென்னைக்கு வந்து அப் அந்த இண்டெர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அடுத்த நாள் காலையில் நானும் அம்மாவும் காலையில் த்ரீ தேர்ட்டிக்கு பஸ் ஏறணும் பஸ் ஏறி நேராக சென்னை போய் இண்டெர்வியூ அட்டென் பண்ணவொடனே என்ன காலேஜ் என்ன படிக்கிற கோர்ஸெல்லாம் கொடுத்தாங்க ஸோ நானும் அந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டு இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய காலேஜில் தான் படித்துட்டிருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் வந்து மாற்றம் ஃபௌண்டேஷன் மட்டும் தான் நானும் காலேஜ் வந்தேன் காலேஜ் வந்து இப்போ படித்துட்டுருக்கேன் என்ன ப இன்ஜினியரிங் படித்துட்டுருக்கேன் ஸோ காலேஜ் வந்து காலேஜ் லைஃப் எப்படிருக்கும் அப்படிலாம் நிறைய யோசித்துருக்கேன் வீட்டில் வந்து நான்லாம் வந்து வீட்டில் அப்பா அம்மாலாம் விட்டுட்டு வந்து எங்கேமே எங் எங்கேயுமே தனியாகலாம் போய் ஒரு நாள் கூட இருந்ததில்லை எங்கள் வீட்டில் கூட சித்தப்பா வீட்டில் கூப்பிடுவாங்க வந்து இருந்துட்டு போம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் யார் வீட்டுக்கும் அதிகமாக போனதில்லை அப்படிருந்த நான் இன்றைக்கி வந்து நாலு வருடம் போய் தனியாகருந்து படிக்கணும் அப்படின்னு சொல் அப்படின்னு வந்து சொல்லும்போது ஹாஸ்டலில் தங்கித்தாம்மா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சீட்டு கொடுக்கும்போதே ஐயோ ஹாஸ்டலா நாலு வருடம் எப்படி தங்கி படிக்கப்போகிறேன் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு வீட்டில் வந்து ஒரு வாரமாக அம்மா அப்பாலாம் ஒரே அழுதுட்டுருந்தாங்க நீ போய் தனியாக போய் படிப்பியா நீ எங்கேயும் தனியாக போனதில்லை எப்படிபோய் தனியாக போய் படிப்பே அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க இல்லைமா பரவாயில்ல ஃபேமிலி பேக்ரௌண்ட்லாம் பார்த்துட்டு இல்லைமா நான் போகிறேன் நான் படிக்கிறேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னால் சீட்டு கொடுத்துட்டு இந்தமாதிரி உங்களுக்கு சீட்டு வேணான்னால் நீங்கள் வந்து கொடுத்துறலாம் வேறே யாருக்காச்சும் சீட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அந்த சீட்டு கொடுக்கணும்னு மனது வரலை யாரு படிக்க வைப்பா இந்த காலத்தில் லட்சக்கணக்கில் கட்டி யாரு படிக்க வைப்பா அந்த சீட்டை எப்படி கொடுக்க மனது வரும் அதனால் தான் வந்து சரி நம்ம ப படிக்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலெல்லாம் சொல்லிவிட்டு காலேஜூக்கு காலேஜில் வந்து ஓரியன்டேஷன் மீட்டிங்குன்னு ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க ஸோ அந்த மீட்டிங்களை அட்டென் பண்ணிவிட்டு போகிறம்மா காலேஜ் போகிறம்மா அப்படின்னு சொன்னேன் ஸோ அப்பா அம்மா வந்து காலேஜில் வந்து விட்டுப்போனாங்க காலேஜ் வந்த ஃபஸ்ட் டே வந்து புதுசாகருந்துச்சி எல்லாமே வந்து புதுசாகருந்துச்சி என்னென்னால் யார் என்னென்னே தெரியாத ஒரு ஊரில் வந்து இங்கேருந்து பக்கத்து ஊருக்கு பஸ் ஏறி போகத் தெரியாத எனக்கு இவ்வளோ பே இவ்வளோ பெரிய காலேஜில் முகம் யாருமே தெரியல எனக்கு அப்படிருந்துச்சி காலேஜில் ஃபஸ்ட் டே அப்புறம் போக போக ஃபிரெண்ட்ஸ்லாம் செட்டானாங்க அப்புறம் இப்போ காலேஜ் லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்குது காலேஜ் வந்தது ஒரு ப ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் அம்மா வந்து ஃபோன் பண்ணி அழுதுகிட்டேருப்பாங்க இல்லைம்மா பரவாயில்ல நான் நல்லாதான் இருக்கேன் நீ ஒன்றும் அழாதே நீ ஒன்றும் பார்த்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அம்மா டெய்லி ஃபோன் பண்ணி அழுதுகிட்டேருப்பாங்க நான் சொல்லுவேன் இந்தமாதிரி இந்தமாதிரி மாற்றம் ஃபௌண்டேஷனில் எனக்கு சீட்டு கிடைக்கும்னு நான்லாம் கொஞ்சம் கூட சத்தியமா எதிர்பாக்கல டுவெல்த்து படித்து முடித்துட்டு என்ன பண்ணப்போகிறோம் காலேஜ் படிப்போமா படிக்கமாட்டோமான்னு தெரியா அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு இவ்வளோ பெரிய காலேஜில் படிக்குறேன்னா அது என்னால் நம்ப கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட நினச்சிகூட பார்க்க முடில அதுக்கு ஒரேவொரு காரணம் மாற்றம் ஃபௌண்டேஷன்ஸ் சுஜித் குமார் சார் மட்டும் தான் அவரு மட்டும் அன்றைக்கி எனக்கு சீட்டு கொடுக்கலன்னா இவ்வளோ பெரிய காலேஜில் நான் படித்திருக்கவே மாட்டேன் ஸோ காலேஜ் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் யோசித்து யோசித்திட்டேருந்தேன் எதுக்கு நம்ம காலேஜு வந்து எதுக்கு நமக்கு இந்த சிவில் இன்ஜினியரிங் சீட் எதுக்குக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப் யோசித்துட்டுருந்தேன் சிவில் படித்து என்ன பண்ணப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு இப்போது எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை அந்த பிரச்சன்னன்னால் வீடு வந்து லோனில் போயிடுச்சு ஸோ வீடு வந்து இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வீடும் இப்போ கையை விட்டு போயிடுச்சு ஸோ எதுக்கு நமக்கு எதுக்கு சிவில் சீட் கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு ஏன்னா நான் வந்து சிவில் நாலு வருடம் சிவில் இன்ஜினியரிங் படித்து முடித்துட்டு ஒரு வீடு கட்டணும் அப்படிங்குறதுக்காக தான் அந்த அந்த கடவுள் வந்து எனக்கு சிவில் இன்ஜினியரிங் சீட்டு கொடுத்தான் அப்படின்றது தெரியவந்துச்சு ஸோ இந்த நாலு வருஷம் நல்லபடியாக படித்து முடித்து இப்போது இப்ப நடந்துட்டுருக்கற இப்போ செம் ஃபஸ்ட் செம் முடிஞ்சிச்சு ஸோ நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அது எனக்கே எனக்கே தெரியுது நல்லா தான் எழுதியிருக்கேன் ஸோ இதேமாதிரி நான் என்னோடய எட்டு செமெஸ்டரும் எழுதி முடித்திருவன்னு நம்புகிறேன் அந்த எட்டு செமெஸ்டரும் எழுதி முடித்துட்டு நான் ஒரு ஒரு செர்டிஃபிகேட்டோடு வெளியே போய் இது தான் இது தான் நான் என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் என் வீட்டை சுத்தியிருக்குற என்னோடய சொந்தக்காரங்களுக்கும் ப்ரூவ் பண்ணுவேன்னு நம்புகிறேன் ஸோ நாலு வருஷம் கண்டிப்பாக கரெக் நாலு வருஷம் கரெக்டாக கண்டிப்பாக படித்து முடித்துட்டு ஒரு நல்ல பொசிஷன்லேருந்து என்னோடய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வீடு கட்டித் தருவேன் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு ஏன்னால் சின்ன வயதுலருந்தே எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்தே எதுவும் கஷ்டமில்லாமல் தான் வளர்த்தாங்க எங்களை ஆனால் இப்போ வந்து வீட்டில் கொஞ்சம் கடன் பிரச்சனை லோன்னு அதெல்லாம் இருக்கறதுனால் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது நான் வீட்டில் இருக்கும்போது அப்படிதான் இப்போ நான் இங்கே வந்து காலேஜ் வந்து படித்துட்டிருக்கேன் ஸோ இப்போ வீட்டில் என்ன நடக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனால் வீடு மட்டும் வீடு மட்டும் இல்லை அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும் ஸோ வீட்டில் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க எதுவும் எதாச்சும் சண்டை நடந்தால் கூட வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்டேன்னா என்கிட்ட சொல்லமாட்டாங்க என்ன ச என்னம்மா என்னம்மா ஆச்சு எதும்மா ஆச்சு அதுமாதிரி கேட்டால் இல்லைம்மா ஒன்றுல்ல நீ படி நீ படி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்புறம் இருந்தாலும் என் வீட்டுக்கு என் தம்பி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன் என்னடா ஆச்சு எதாச்சும் சண்டையா பிரச்சனையா அப்படி சொல்லிட்டு கேட்பேன் இல்லை இங்கே எல்லாம் நல்லாத்தானிருக்கு நீ படி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எனக்கு எப்படி அந்த கடவுள் ஒரு ஒரு ஒரு சீட் கொடுத்தானோ அதேமாதிரி இப்போ என்கிட்ட என் தம்பியும் டுவெலத்து படித்துட்டுருக்கான் ஸோ அவனும் டுவெலத்து எக்ஸாம் நல்லா எழுதி முடித்தான்னா அவனுக்கும் மாற்றம்லேயே சீட் கிடைக்கணுனு எனக்கு ஒரு சீட் கிடைக்கும்னு நம்புகிறேன் ஸோ கிடைக்கும் கிடைக்கும் ஸோ நம்புகிறேன் அப்றம் வந்து சீட்டு கிடச்சிடுச்சி சரி படித்துட்டோம் நாலு வருஷம் படித்து முடித்துட்டு கண்டிப்பாக போய் ஒரு ஒரு வீடு கட்டணும் நினைக்கிறேனில்லா கட்டுவேன் அவ்வளோதான் கட்டிமுடித்துட்டு அந்த வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் அப்பா நான் என் தம்பி நாங்கள் நாலு பேர் மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்றம் எனக்கு வந்து எங்கள் ஆயான்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க சின்ன வயசுலேயே எங்கள் அப்பாகிட்ட இல்லாமல் எங்கள் அத்தை வீட்டில் தான் இருந்துட்டுருக்காங்க ஸோ அவங்களையும் கூட்டி வந்து ஏ நான் கட்டிமுடிக்கிற வீட்டில் அவங்களையும் வச்சிருக்கணுன்னு நம்புகிறேன் வச்சுருப்பேன் ஸோ இதுதான் என் வாழ்க்கைலயே என்னால் மறக்கமுடியாத சில பல விஷயங்கள்னா அது இப்போ சொன்னேயில்லையா அது தான் அவ்வளோ தான் ப்ரியா